இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துகிட்டோன்னால் அதிகமான பேர் பார்க்குற ஒரே கேம் வந்து கிரிக்கெட் இத்தனைக்கும் இது வந்து நேஷ்னல் கேம் கூட கிடையாது இருந்துமே அதை ஏன் கிரிக்கெட்டை வந்து மக்கள் அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்கன்னா அது வந்து அவங்க கிரிக்கெட் விளையாடும்போது அவங்களையே மறந்துவிட்டு அந்த டிவியில் வந்து அவங்க விளையாடும்போதே நம்மதான் விளையாடுற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து கிரிக்கெட் வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதை பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல்லும் அப்படிதான் ஐபிஎல்லில் வந்து ஃபைனல்ஸ் வந்து யார் யார் போனான்னால் குஜராத் டைட்டன்ஸும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்ஸும் லாஸ்ட்டு ஃபைனல் அது வந்து எங்கே நடந்துச்சுனா வந்து குஜராத்தில் நடந்துச்சு அதாவது மோடி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு அப்போ வந்து அங்கே உள்ள குஜராத் மக்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் சென்னையிலிருந்து வெளியூர் ஸ்டேட்லிருந்து எல்லாேருமே வந்து தோனியோட லாஸ்ட்டு மேட்ச் இது தோனி கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மேட்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோ சத்தம் அவ்வளோ விசிலு ஏன்னால் வந்து தோனியை ஊக்குவிக்கணும் நம்ம எங்கள் இந்த ஃபைனல் மேட்ச்சில் அவர் தோற்கவே கூடாது ஏன்னால் தோனிக்கெனு தனி ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குது எப்படியும் அவரை தோற்க விடக்கூடாது நம்மல்லாம் அவர் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டுகிற மழையில் கூட அவங்க அதெலாம் பெருசு படுத்தாமல் டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து தோனியை ஊக்குவிக்கிறதுக்காக போனோம் அதுவும் இந்த ஃபைனல் மேட்ச்சை மறக்கவே முடியாது அந்த லாஸ்ட்டு ரெண்டு பாலில் பன்னெண்டு ரன் எடுத்தது பத்து ரன் எடுத்ததெலாம் அதெலாம் பெரிய விஷயம் தெரியுமா அப்படி எடுத்து அந்த ஃபைனல் டையத்தில் வந்து சிஎஸ்கேவே வின் பண்ணிடிச்சு ஏன்னால் நான் அதுக்கப்புறம் வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்துட்டு தோனி சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் என்னோட ஃபைனல் மேட்ச்சுன்னு நான் நினச்சேன் ஆனால் உங்களுக்காக நான் அடுத்த வருஷமும் நான் விளையாட தயார் அப்படின்னு சொன்னார் அப்போ பார்த்துருக்கணுமே நீங்கள் மக்களோட சந்தோஷத்த வேறு லெவலில் இருந்துச்சு இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இங்கே ரொம்ப மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஒரே விளையாட்டு எதுனால் கிரிக்கெட் தான் ஏன்னால் வந்து அது அவங்களையே மீறி அவங்க சந்தோஷமாக இருக்கிற ஒரே விளையாட்டு அது கிரிக்கெட் தான்